எனக்கு பிடித்த மீன் வந்து மத்தி மீன் வஞ்சரம் மீன் வவ்வால் மீன் அதாவது மீனுங்களே நிறையா மீன் இருக்குது பாறை மீன் இருக்குது கிழங்கா மீன் இருக்குது நிறையா மீன் இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா வஞ்சரம் மீனும் மத்தி மீன் வந்து குழம்பு வைக்க கொஞ்சம் நல்லாயிருக்கும் வஞ்சரம் மீன் வந்து குழம்பு வைக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும் ஃபிரை பண்ணவும் நல்லாயிருக்கும் கிழங்கா மீன் வந்து ஃபிரை பண்ணா மட்டும் நல்லாயிருக்கும் அது வந்து மத்தி மீனுங்கலாம் பார்த்திங்கன்னா நிறைய இரும்பு சத்துலாம் நிறைய இருக்குது ஒரு நிறைய பெனிஃபிட்டும் இருக்குது அதில் அதாவது ரத்தம் இல்லாதவங்க மத்தி மீன்லாம் சாப்பிட்லாம் கண் நல்லது மீனோட மீனோட பயன்கள் என்னன்னு பார்த்திங்கன்னா கண்ணுக்கு ரொம்ப நல்லது அதிகமாக க கொழுப்பு ஐட்டம் அதிகமாக இருக்காது சின்ன குழந்தைங்கலேந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம் மீன் வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அது வந்து அதிகமாக வந்து ஃபிரிட்ஜில் வச்சு சாப்பிடக்கூடாது அந்த மீன் மீன் வந்து அதுதான் ஒன் டே டூ டே அதிகமாக வந்து ஃபிரிட்ஜில் வச்சுலாம் யூஸ் பண்ணக்கூடாது